நாங்கள் வந்து ஒரு பிரிண்டர் வாங்குனோம் ஹெச்பி பிரிண்டர் அது பார்த்தீங்கன்னா டேங்க்கு வந்து கலரிங் டேங்க் ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ளது தான் நாங்கள் வாங்குனோம் சைடில் வந்து இருக்குது டேங்க்கு ஸ்டார்டிங்கில் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறோம் கொஞ்ச நாளாக ஆக வந்து கலர்லா டல்லாகா ஆரம்பிச்சிருச்சு கலர் போட்டோ எடுக்கும்போது பளிச்சின்னு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்கு குறைய குறைய நாட்களாக ஆக வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பிளாக் இங்கும் வந்து எடுக்கும் போது நம்ம சரியா வராமல் லைட்டாக விழுறது திடீர்ன்னு இங்க்கு கொட்டுறது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு அதுல சில முக்கியமான டாக்குமெண்ட்டு வீட்டுக்கு தேவா குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாக எடுக்கணும் அப்படிங்கருத்துக்குகாக தான் அந்தப் பிரிண்டறே நாங்கள் வாங்குனோம் ஆனால் அது வந்து இப்போ ரொம்ப பிரச்சின பண்ணுறதுனால நாங்களே போய் வெளியில் போய் பிரிண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஜெராக்ஸ் எல்லாம் காப்பி போட்டோ காப்பி இந்த ஆதாரு பே பேங்க்கு பான் கார்டு இதெல்லாம் போட்டோ எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கும் இப்போ வெளியில் போய் போட்டோ காப்பி எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் எங்களுக்கு அது கொஞ்ச யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடுச்சு